நான் எப்பொழுதும் தென்னிந்தியா உணவு வகைளைதான் சமைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் அதில் தான் சத்துள்ள உணவுகள் ஆர்கானிக் இந்த மாதிரி இருக்குது அதனால எப் பாரம்பரியமான உணவுகள்ன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அதிகம் விரும்புவது தென்னிந்திய உணவுகளை மட்டுமே